நான் எந்த சமையல் வகுப்புகள்லையுமே கலந்துக்கல ஆனால் வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேந்தே கேட்டரிங் பண்ணணும் ஆசை இருந்தது ஆனால் எங்க அப்பா வந்து என்னை வந்து நர்சிங் படிக்க வச்சிட்டாங்க நான் வந்து சமையல்லாம் நல்லா பண்ணுவேன் நான் வீட்டில கூட எது செஞ்சாலும் நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து கேட்ரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது இப்பயும் எனக்கு வந்து கேட்ரிங் சர்விஸ் பண்ணனும்ட்டு எனக்கு விருப்பமெலாம் இருக்குது ஆனால் என்னால் கலந்துக்க முடியல வீட்டில வந்து நான் எந்த டிஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அதேமாதிரியே பக்கத்துலேல்லாம் எதாவது செ எதாவது விஷேசம்னால் என்னை வந்து சமைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க நான் வந்து அங்கே போய் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்போ கூட சரண்யா நல்லா டேஸ்ட்டாக சமைக்கிறா அப்படினு சொல்லி நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க வீட்டிலையும் எந்த நாண்வெஜ் எது செஞ்சாலும் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லாயிருக்கு நீ பேசாமல் கேட்ரிங் படிச்சிருக்கலாம் நர்சிங் படிச்சதுக்கு சரண்யா அப்படி படிச்சிருந்தால் கூட ஒரு ஹோட்டல் வச்சு இது பண்ணிருக்கலாம் அப்படினு கூட சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து என் பசங்களாம் பெருசானோன்ன நான் வந்து சொந்தமாக கண்டிப்பாக நாங்கள் கடை வைப்போம் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் சம சமைப்பேன் நிறைய பேர் வந்து பாராட்டுகிறமாரி வந்து நான் நடந்துக்குவேன் அது எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப விருப்பம் நிறைய பேர் வந்து இவங்க கடையில் சாப்பிடா சாப்பாடு வந்து நல்லாயிருக்கு டிஃபன் ஐட்டம்லாம் நல்லாயிருக்கு எது செஞ்சாலும் நல்லா ருசியாக இருக்குதுனு சொல்லி நிறைய பேர் எங்கள் கடைக்கு வர மாதிரி நான் கண்டிப்பாக சமைத்து கொடுப்பேன் அதேமாதிரியே எல்லா விசேஷத்துக்கும் என்னைய எந்த ஆடர் பண்ணி எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி ஆடர் பண்ணாங்கனால் நான் கண்டிப்பாக அவங்க என்ன ஆடர் பண்றாங்களோ அது நல்லா வாய்க்கு தகுந்தாப்புல நல்லா ருசியாக சமைத்து கொடுக்கணுன்ட்டு நான் கண்டிப்பாக எய்ம் இருக்குது நான் கண்டிப்பாக அது பண்ணுவேன்